திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலநிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது மழை மழை வந்து அந்தளவுக்கு பொழிவது கிடையாது சில வருடங்கள் மழை பேஞ்சுச்சின்னா அளவுக்கு அதிகமாக பேஞ்சு பயிர்கள் தான் நாசமாகுது வெப்பநிலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வெப்பநிலை இருக்கும் குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு வறட்சி இருக்கும் கடுமையான ஒரு வெப்பநிலை இருக்கும் சில நேரங்களில் வந்து பயிர்களெலாம் கருகிப் போகிற சூழ்நிலையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் முக்கியமாக வந்து நிலங்களெலாம் வந்து வெடிப்பு விட்டுரும் வெடிப்பு விட்டு அதுலேருந்து அனல் வர்றதுலாம் நான் வந்து கா கண்கூடாக நான் பார்த்துருப்பேன் வானிலையில வந்து இப்போ அதிகப்படியான சராசரியாக பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நூறு டிகிரி செல்ஸியஸெலாம் வந்து கோடைக்காலங்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி பருவ மழை ஜூன் டூ செப்டெம்பர் வரை இருக்கும் ஆனால் வந்து அந்த நேரத்தில் வர்றது கிடையாது இப்போலாம் பருவ மழை ஸ்டார்ட் ஆவறதே நவம்பரில் தான் டிசம்பர் வரைக்கும் பருவமழை இருக்குது காலநிலை மொத்தமாக மாறிடுச்சு